இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாக இந்த ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுகிறதுனால எனக்கு எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் என் கூட வேலை பார்க்குறாங்கனாலயும் அவங்கவுங்க அவங்கவுங்களோட பெஸ்டிவெல் அப்போது கண்டிப்பாக எல்லோரையுமே இன்வைட் பண்ணுவாங்க இன்வைட் பண்ணும்போது நம்ம அவங்க கூப்பிடுற அந்த மரியாதைக்காகவும் நம்ம பழகுகிற அந்த மரியாதைக்காகவும் அந்தந்த அந்தந்த மதத்தோடய ஃபங்சனில் போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த மதத்தவங்க எந்தெந்த கலாசாரங்களை வந்து உபயோகப்படுத்தி அந்த விழாக்களை சிறப்பிக்கிறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரியே நீங்களும் எல்லோர் கூடயும் பழக்கவழக்கங்கள் நல்ல மரியாதையுடணும் உண்மையுடணும் வெச்சிருந்திங்க அப்படின்னா நீங்களும் இந்த இதே மாதிரியே அவங்களோடய பெஸ்டிவெல்லுக்கு போய் கலந்துக்க முடியும்